தருமபுரி மாவட்டத்தலாம் பார்க்கும் போது வேலைவாய்ப்புகள்லாம் ஏதோ ரொம்ப கம்மிதாங்க கம்பனி இல்லை ஒன்றுமே எதுமே இல்லை எல்லாருமே ஓசூர் ராயக்கோட்டை பெண்கள்லெல்லாம் பார்த்திங்கனா காலையில் நாலு மணிக்குலாம் சமைச்சிட்டு ராயக்கோட்டை பஸ்ஸில் போயிட்டு வேலைக்கு போகிறாங்க கூலி வேலைக்கு போயிட்டு வராங்க கம்பெனியெலாம் எதுவுமே கிடையாது தருமபுரி ஒட்டிய மாவட்டத்தில் எதுவுமே கிடையாது கம்பெனியே கிடையாது அப்படியே இருந்தால் ஊருக்கு ஒன்று எங்கேயாவது ஒன்று கார்மண்ட்ஸ் ஒன்று இருக்குது ஏதோ அங்கதான் வேலை பார்க்குறாங்க அதனால் அந்தமாதிரி எதுவும் தருமபுரி மாவட்டத்தில் ஒன்றும் இல்லை எல்லாம் வெளியூர் மா ஊருக்குதான் வேலைக்கு போகிறாங்க ஓசூர் ராயக்கோட்டைக்கு வேலைக்கு போகிறாங்க